நான் படித்ததே எட்டா சிறு வயசுலேருந்து நாலு வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போனேன் நாலு வயசுலேருந்து ஒம்போது வயசு வரைக்கும்தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போய் அப்புறம் நாலாவது வரையும்தான் நான் படித்தேன் நாலாவதில் ஒரு வருஷம் பெய்லு ரெண்டாவது வருஷம் பாஸ் ஆகிட்டேன் வீட்டில் ஒரு குடும்ப சூழ்நிலையால ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஸ்கூலை விட்டு நிறுத்திவிட்டு தறி பட்டறைக்கி தார் போட போனேன் தார் போட போறதுக்குள்ள எனக்கு வாரம் ரெண்டுருவா சம்பளம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அந்த வேலைக்கு போகிறது வாரம் ரெண்டுருவா சம்பளம் அந்த சம்பளத்தை வாங்கிகிட்டு வந்து கொடுத்தா கஞ்சி அப்படியே வீட்டுல கொண்டாந்து குடுத்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படி தார் போட்டுக்கிட்டே வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு பேர் பார்ட்ஸ் கடைக்கு அதாவது பவர்லோம் பேர் பார்ட்ஸ் கடைக்கு அதில் போய் சம்பளத்துக்கு இருந்தேன் அதில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தேன் அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து எங்கள் இதில் வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு மறுக்கா நாங்கள் வந்து தார் இது மில்லுக்கு போனேன் தார் போடுகிறதுக்கு தறிக்கு பவர்லூம்க்கு தார் போடுறது தார் போட்டு கொடுத்தாதான் நூல் நெய்ய முடியும் வேட்டி அவுரு அது மாதிரி இது அது தார் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நூல் மில்லுக்கு சின்ன பவுண்ட்ரி சின்னையன் மில்லுன்னு அங்கே ஒன்று இருக்கு அதில் போய் டபுள்யூ மிஷினில் வந்து ரெண்டு கோனை போட்டு முறுக்குறது டபுள்யூ மிஷின்னு அதுக்கு பேர் அது அந்த வேலைக்கு போய்ட்டு இருந்தோம் அதில் போய் கொஞ்சம் நாள் இருந்தோம் அப்புறம் வந்து அந்த கவுண்டரு வந்து ஒரு கோயம்புத்தூரில் சோமனூருங்கிற ஒரு ஏரியா எல்லையில் மில்லு ஒன்று வச்சு போட்டிருந்தாரு அந்த மில்லில் போய் தொழில் கற்றுக்கிட்டு மில்லை கழட்டிகிட்டு வந்துடலாம் மாரி அந்தக் மில்லில் போய் நாங்கள் ஒரு ஏழு பேர் எங்களோடு சேர்ந்து ஒரு ஏழு பேர் நாங்கள் இங்கேருந்து போய் தொழில் கற்றுக்கிட்டு மிஷினை கூட்டியாந்து இங்கே வெப்படையிலேயே பூட்டி அதை ரெண்டையும் பண்ணிவிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி வாரம் நாற்பத்தி அஞ்சு ருபாதான் சம்பளம் அன்னைக்கு சம்பளம் கொஞ்சம் சேத்து கேட்டேன் அதனால இல்லைன்னாங்க கொடுக்க முடியாதுனாங்க அதனால நான் வந்து பக்கத்துலேயே இன்னொரு அதுக்கும் பிற்பாடு நாங்கள்லாம் கொண்டாந்து பூட்டினதுக்கு பிற்பாடு வேலாத்தா சின்னையன் மில்லுனு ஒன்று இருந்தது சங்ககிரி ரூட்டில் அந்த அந்த மில்லில் போய் போய் நான் கொடுத்தேன் டெய்லியும் பதினஞ்சு ரூவா சம்பளம் அங்கே போட்டு கொடுத்தாங்க அங்கே போய் ஒரு பத்து வருஷம் இருந்தோம் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருந்தோம் அப்புறம் அதுக்கு அங்க அதுக்குள்ள கொஞ்சம் பிரச்சினையாச்சு அந்த சங்கங்கள்லேருந்து உள் சங்கம் வெளி சங்கம்னு சொல்லி சங்கத்தில் சேத்து சங்கத்தில் இருந்ததனால என்னை வந்து உள்ளூரில் வந்து நான் ஒண்டியும்தான் இருந்தேன் அதனால வந்து மற்றவர்களெல்லாம் இந்த திண்டுக்கல்லுகாரரு மதுரகாரரெல்லாம் கூட இருந்தாங்க அவங்க எல்லோரும் நான் சேர்ந்தனால நான் என்னையும் சேர்த்தா நான் நான் உள்ளூர்காரர் நான் ஒண்டியும்தான் இருந்ததனால என்னை வெளிய அனுப்பிச்சு விட்டாங்க அதனால எழுதி கொடுத்துட்டு மறுக்கா வந்து வேலை செய்ய சொன்னாங்க நாங்கள் வேலையை வந்து எழுதி கொடுத்துட்டு மூணு டைம் போய் வேலை செஞ்சேன் மறுக்கா வந்து அவங்க மறுக்கா கொஞ்சம் வெளியே போகச் சொல்லிட்டாங்க மறுக்கா வந்து எழுதி கொடுத்துட்டு வேலை செய்யுன்னாங்க நானும் போய் எழுதி கொடுத்துட்டு வேலை செய்யிணுங்குற அவசியம் இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறனாங்க அது கேஸ் போட்டு இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க அதுக்கு ஒன்றும் விமோசனம் இல்லை என்ன இது வரைக்கும் என்ன ஏதுன்னே தெரியல அதோடு அப்புறம் நம்மளால கொஞ்சம் தலைமறைவாக இருக்க சொன்னாங்க அதில் அதுக்கும் பிற்பாடு போய் திருச்செங்கோட்டில் மளிகை கடையில் ஒரு கடையில் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கேயே இருந்தேன் அதுக்கு யோசித்தேன் இங்கெல்லாம் இருந்தால் அடித்து உன்னை முடித்து புடுவாங்க நீ போய் தலைமறைவாக இருன்னாங்க அதனால அங்கே போய் தலைமறைவாகஇருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபிரீயான மாதிரி தெரிஞ்சு அதனால மறுக்கா வெப்படையில் வந்து பிரிமியர் மில்லுன்னு ஒரு கம்பெனி ஒசூர்காரன் கம்பெனி பிரிமியர் வேஷ்டி இதெல்லாம் தயாரிக்கிறது அந்த கம்பெனியில் போய் நான் வந்து வேலை செஞ்சேன் அதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வரையும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வேலை செஞ்சேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து திருமணம் ஏற்பாடு நடந்தது திருமணம் ஏற்பாடு நடந்தது நல்லா இது பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்களும் நாங்கள் அப்போ வந்து நானும் கொஞ்சம் இதாக இல்லை நானும் இந்த நற்பணி மன்றமெல்லாம் வச்சுருந்தேன் வெண்புறா நற்பணி மன்றம்னு இப்போ வச்சுருந்தோம் அந்த டைமில் வந்து இந்த கட்சிக்கு போகிறதுக்கு இந்த அது இந்த அந்த மாதிரி எம் ஜி ஆர் அண்ணா திமுக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே எல்லாம் போனோம் அது வந்து யூனியன் ஆஃபீஸுக்கு பள்ளிப்பாளையம் யூனியன் ஆஃபீஸுக்கு பின்னாடி பி டி தனகோபால்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட அவரு வந்து எஸ் திருநாவுக்கரசு வந்து அந்த இதை வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தாரு அவர் அந்த கட்சியில் கொஞ்சம் நாள் போய் அப்புறம் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாம் இது பண்ணி வந்தோம் அப்புறம் அது அந்த அந்த டைமில் வந்துதான் நான் வந்து இது எப்படி பசங்களை அடக்குவது அப்படின்னு வீட்டில் வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணாங்க அப்போ திருமணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முதல்லே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இங்கே நல்லா சீட்டு போட்டு கொஞ்சம் எல்லாம் பணம் சேத்து ஒரு இடத்த என்னை நானே வாங்கினோம் வாங்கி எங்கள் அண்ணன் பேரில் கிரயம் பண்ணி இப்போ வந்து நாலாக பிரித்து இருக்கிறோம் நாலாக பிரித்து நானும் தம்பி நாங்கள் நாலு பேர் கூட பிறந்தவைங்க அக்கா ரெண்டு மொத்தம் மொத்தம் நாலு பசங்கள் அஞ்சு பேர் பசங்கள் அஞ்சு பேர் நான் வந்து நடுவில் மேலே எனக்கு அண்ணன் ரெண்டு தம்பி ரெண்டு நான் சென்ட்ரு அதில் அக்கா ரெண்டு பேரும் அக்கா எனக்கு பெருசு நல்லா இருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா வரிசையாக திருமணம் ஏற்பாடு பண்ணாங்க நான் ஐயப்பன் சாமிகளுக்கு அந்த வருஷம் மாலை போட்டு போய்ருந்தேன் அதுக்கும் பிற்பாடு வந்து இடத்து கிரயம் பண்ணா அப்புறம் திருமணம் நடந்தது மக்காவது வருஷம் வந்து ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ள இந்த திருமணம் நடந்துடுச்சி அப்புறம் வந்து ஐயப்பன் ஐயப்பன் சாமி கோவிலுக்கு மாலை போட்டு இன்னைக்கு வரைக்கும் போக முடியலை அப்புறம் அதுக்கு மேலே போனால் ஒவ்வொரு பிரச்சினையாக இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மளிகை கடை பையன் தொண்ணூற்றி ஆறில் பையன் பிறந்தான் பத்தாவது பத்தாவது மாதம் பத்து பத்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பையன் எங்களுக்கு கொழந்தை ஒன்று பிறந்துது அந்த கொழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கும்னு நெனைச்சிட்டு மளிகை கடையை வைச்சேன் சொந்தமாக மளிகை கடையை வைச்சேன் மளிகை கடையை வச்சு அந்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் ஒன்றை லட்சம் ரூவா லாஸ் ஆச்சு அந்த லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் மறுக்கா தறித் தொழிலுக்கே வந்துவிட்டேன் பார்த்தா தறித் தொழிலில் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கூலி வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை ரெண்டு பேர்த்தையும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் நாம்ம இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சரி யூகேஜிலேருந்தே பசங்களை எஸ் பி ஜினு ஸ்கூலு ஒரு ஸ்கூலு வெப்படையில் ஆரம்பித்தாங்க அந்த ஸ்கூலில் படிக்க வைச்சேன் அஞ்சாவது வரைக்கும் அப்போ அதுக்கு மேலே பணம் கட்ட முடியாதுங்கிறதுக்கு ஒசரம் திருச்செங்கோடு ஹைஸ் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலில் போய் பசங்களை ரெண்டு பேர்த்தையும் ஆறாவதுலேயும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் சேத்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது முடிக்கிற வரைக்கும் அங்கேயே படித்தாங்க அதுக்கும் பிற்பாடு பெரிய பெரியவன் பன்னெண்டாவது முடித்து வெளியே வந்ததும் அங்கே கொங்கு இதில் கொங்கு பால்டெக்னிக்ல கொண்டு போய் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங்ன்ட்டு டிப்ளமா படிக்க வைச்சோம் பையன் அந்த ரெண்டு வருஷந்தான் மூணு வருஷம் படித்தான் அதுக்கு மேலே எனக்கு நான் படிக்க போகல அப்பா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வேலை கெடைச்சதும் வேலையும் பல்லாக்க விஜயமங்கலம் பலக்கம் நம்ம இதில் சக்தி பவுண்ட்ரியில் போய் ஒரு டிரைனிங் எடுத்து ஒரு வருஷம் டிரைனிங் எடுத்து செர்டிஃபிகேட் வாங்கினாரு அதுக்கு அப்புறம் பையன் வாங்கினதுக்கு அப்புறம் மறுக்கா கொஞ்ச நாள் வந்து செல் ஃபோன் கடைக்கு போனார் அதுக்கு அப்புறம் வந்து செல் ஃபோன் கடைக்கு ஒரு வருஷம் கழித்து போனதினால அவனுடைய லைஃபு இதில் இல்லை இருக்காதுட்டு போலிருக்குப்பா அப்படின்ட்டு மறுக்கா கோயம்புத்தூர் சன் பவுண்ட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்கே கோவில் பாளையமோ கோவில்பட்டியோ நம்ம கோயமுத்தூர் கிட்டே அங்கே பையன் வந்து பாவம் அங்கே போய் ஒரு வருஷம் இருந்தான் அப்புறம் அங்கேயும் போய் எல்லாம் கையிலெல்லாம் அடிப்பட்டு மறுக்கா ரெண்டு நாள் எங்கேயுமே போகல இப்போ செல் ஃபோன் கடைக்குதான் பையன் போய்கிட்டு இருக்கான் பெரியவன் சின்னவன் வந்து சின்னவனும் அதே மாதிரி பன்னெண்டாவது முடிச்சதுமே அதே ஐஸ் ஸ்கூலில் தான் திருச்செங்கோடு ஐஸ் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்து முடிச்சுட்டு திருச்செங்கோடு இது கொங்கு பால்டெக்னிக்ல போய் ரெண்டு வருஷம் இதே மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் டிப்ளமா முடித்தான் அதுக்கும் மேலே அதே காலேஜில் சீட்டு கேட்டான் கிடைக்கல அதனால கே எஸ் ஆரில் கெடைச்சிது கவுன்சிலிங் போய் கே எஸ் ஆரில் கெடைச்சிது அதில் மூணு வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு பையனுக்கு வேலை கெடைச்சிது சென்னையில் சென்னையில் வேலை கெடைச்சதுனால அவன் சென்னையில் போய் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணான் அவர் சம்பளம் பதினாலு பன்னெண்டுருவா பதிமூன்றுரூவா பதினாலுரூவாயிக்குள்ளே தான் வந்தது சம்பளம் பத்தலை மறுக்கா ஒரு ஆறு மாசம் கோர்ச்சி ஒரு கோர்ச்சி எடுத்து படித்தா சம்பளம் அதிகமாக வரும்பா அப்புடினு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வேலை செய்யுற கம்பெனியிலேயே அட்வான்ஸ் வாங்கி ஒரு ஐம்பதுனாயிரருவா அட்வான்ஸ் வாங்கி பையனை அங்கேயே சென்னையிலேயே படிக்க வச்சு அங்கேயே இப்போ வேலையில் வந்து இப்போ நாலு மாதம் ஆகுது மாதம் மாதம் இருபத்தி ஐயாயிரருவாயிலிருந்து முப்பதுருபாயிக்குள்ள வருது சம்பளம் சின்னவனுக்கு ஒரு பெரியவனுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிர ரூவா செல் ஃபோன் கடையிலேருந்து இருபதுலருந்து இருபத்தஞ்சிகுள்ள வருது இப்போ அதை கண்டு நான் இன்னும் கூலி வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் திருச்செங்கோடு வெப்படையில் கொழந்தைவேல்னு ஒரு ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியில் நான் கூலி வேலைக்கு போய்ட்டு அவங்கக் கிட்டே அட்வான்ஸ் வாங்கிகிட்டு தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அப்றம் அதுக்கு பிற்பாடு வந்து திருச்செங்கோடு அப்புறம் அதுக்கும் பிற்பாடு அந்த மளிகை கடையிலேருந்து அந்த லாஸ் ஆனதினால திருச்செங்கோடு மளிகை இது சுப்பு சுப்பு பட்டறைன்னு அங்கே இருக்கு சோமனூர் சுப்பும்பாங்க அங்கே போய் வேலை ஒரு அங்கே ஒரு போய் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சேன் அங்கே வேலை செஞ்சதுக்கு அப்புறந்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிச்சம் பண்ணி அப்புறம் வீடு வீட்டு எடம் எடத்தை பிரித்து ஒரு கார்மெண்ட்டுலேருந்து தொகுப்பு வீடுன்னு ஒன்று வந்தது பாதரு பி என் கந்தசாமி வந்து அப்போ வந்து இங்கே வந்து பாதர் தலைவராக இருந்தார் அப்போ வந்து அம்மா செயலலிதா அம்மா வந்து எங்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த மூலியமாக வந்து இவரு வந்து நம்ம வந்து பாதர் கந்தசாமி தலைவர் வந்து பி என் கந்தசாமி வந்து தலைவராக இருந்தார் அவரு வந்து ஏற்பாடு பண்ணார் அந்த டைமில் பி தங்கமணி வந்து அவரு வந்து சேர்மேனாக இருந்தார் அவரு கொஞ்சம் உதவி பண்ணார் எங்களுக்கு இது பி என் கந்தசாமி அவரு நல்லா உதவி பண்ணி இடத்தையெல்லாம் அவரே ஆள் கூட்டியாந்து இடத்த நாலாக எங்களுக்கு அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் இடத்த பிரித்து அளந்து கொடுத்து என்ன நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதினால அவரு வந்து இந்த அளவுக்கு ஏ ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு அவரு மூலியமாக தொகுப்பு வீடாச்சு அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து மிச்சம் பண்ணி கொஞ்ச தூரம் முன்னாடி கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி வேலை செஞ்சு இப்போது நல்லா இருக்கிறோம்